குப்பைகளை போடுவதற்கு தனியாக ஒரு குப்பைத்தொட்டியை வைத்துள்ளோம்

மக்கும் குப்பை மக்காத குப்பையின்னு இரண்டாக பிரித்து மக்கும் குப்பைகளை ஒரு குப்பைத்தொட்டியிலும் மக்காத குப்பைகளை ஒரு தொட்டியிலும் போடுகிறோம் மற்றும் சுற்றுப்புறத்தை மிகவும் தூய்மையாக வைத்துக்கொள்ள அனைவரும் சுத்தமாக செய்வதற்கு ஆட்களை நியமித்தும் நாங்களும் சேர்ந்து பணியாற்றி வருகிறோம்